இந்தியாவில் பார்த்திங்கனா நிறைய மதோம் இருக்குது ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு பாரம்பரியோம் இருக்குது அது மாதிரி நம்ம ஹிந்துனு எடுத்தோனா ஹிந்துக்கு நிறைய கோவிலு இருக்குது திருப்பதி வெங்கடாஜப் வெங்கடாஜப் பெருமான் அவர் கோவிலிருக்கு அப்பறம் பழனியில் முருகர் பெருமான் கோவில் இருக்குது அப்புறம் ஐயப்பன் கோவில் இருக்குது அப்புறோ மதுரையில் கள்ளழகர் கோவில் இருக்குது அப்புறோ தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்குது அது மாதிரி எல்லோருக்கும் ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்குது இப்போ வந்து நம்ம பெருமாள் கோவில் எடுத்துகிட்டோனா அங்கே லட்டு ஃபேமஸு பழனி கோவில் எடுத்தோனா படிக்கட்டு ஏறனுன்றதுக்காகவே சில பேர் போவாங்க அப்புறோம் நம்ம ஐயப்பன் கோவில்ல மாலை போட்டுகிட்டே எல்லோரும் போவாங்க அதே மாதிரி க்ரிஸ்டியன்ஸ் எடுத்துகிட்டீங்கனா அவங்களும் மாலை போட்டுகிட்டு வேளாங்கண்ணி சர்ச் அப்படினு போவாங்க அப்புறோம் முஸ்லீம்ஸ் அப்படினு எடுத்துகிட்டோனா அவங்க தர்காக்கு போவாங்க அவங்களோட எல்லோரும் அவங்கவுங்க பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி பண்டிகைகள் அப்படினு எடுத்தோனா நம்ம ஹிந்து வந்து தீபாவளி பொங்கல் அப்படின்றது அந்த அந்த பண்டிகையை தான் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க எல்லோருக்கும் வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு நம்மலோட அன்பை வந்து ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி க்ரிஸ்டியன்ஸ்னாலே மோஸ்ட்டாக கிருஸ்ட்மஸ்க்கு கேக் வெட்டி அவங்கவுங்க அன்பை ஷேர் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு முஸ்லீம் முஸ்லீமுன்னா அவங்க பக்ரீத் பக்ரீத்தில் பிரியாணி போட்டு எல்லோருக்கும் அவங்களோட அன்பை ஷேர் பண்ணுவாங்கள் அதேம்